தமிழ் மொழியின் பலம் செந்தமிழ் மொழி தொன்மையான மொழி இப்படி தமிழ் மொழியை பற்றி புகழ்னுன்னா புகழ்ந்துகிட்டே போகலாம் தமிழ் மொழி தோன்றி பல்லாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் அதோடய வளமும் அது பேசுகிறவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாகிட்டே போகுதே தவிர குறையுறது இல்லை இந்த உலகத்தில் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட மொழிகள் இப்போ பேச்சு வழக்கில் இருக்குது தொன்மையான மொழியாவே இருந்தாலும் தமிழ் மொழி தன்னை புதுபிச்சிக்கிட்டே இருக்கனாலதா இன்னும் நிலைச்சு நிற்கிது வெளி நாட்டுலேருந்து மத மதத்தை பரப்ப வந்தவங்கள் வணிகம் செய்ய வந்தவங்கள் வீரமாமுனிவர் கால்டுவெல் இவங்களாம் தமிழ் மொழி பிடிச்சி போய் அதை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்மிச்சாங்க அதுக்கு அப்புறம் தான் தமிழோட வளங்கள் எல்லாம் வெளில் வர ஆரமிச்சிச்சு ஏன் வெளிநாட்லருந்து தான் வந்து நம்ம மொழியை ரிசர்ச் பண்ணணு இல்லையே நம்மளும் நம்ம மொழியை பற்றி ரிசர்ச் பண்ணால் இன்னும் தமிழ் மொழி பாதுகாக்கபடும் மேம்படுத்தப்படும் இதுக்கு நம்ம இளைஞர்களும் மாணவர்களும் தான் ஒத்துழைக்கணும் கணினி தொடர்பான ஆங்கிலத்தில் வர சொற்களை தமிழில் கரெக்ட்டா மொழி பெயர்க்கணும் அதோட கருப்பொருளும் நுண் பொருளும் பார்த்து கரெக்ட்டா பிரித்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்ல கொண்டு வரணும் இத பண்ணால் புதிய சொல்லாக்கமும் தமிழ் மொழியோட வளமும் இன்னும் அதிகரிக்கும் இத பாதுகாக்கிறதுக்கும் மேம்படுத்துறதுக்கும் இது தான் வழி